இந்திய திரையுலகத்தில் வந்து நிறைய படங்கள் வந்து எடுத்திருக்குறாங்க இ இந்தியாவில் வந்து நிறைய நடிகர்கள் நடிகைகளை வைச்சு நிறைய படங்கள் எடுத்திருக்குறாங்க அதில் அந்த காலத்தில் வந்து நிறைய படங்கள் வந்து தத்துவங்களும் கருத்துக்களும் நிறைந்த மாதிரியெல்லாம் நிறைய படங்களை வந்து திரையுலகத்தில் எடுத்திருக்குறாங்க அந்த திரைப்படத்துலேயே எனக்கு பிடிச்ச திரைப்படம் எதுன்னு சொன்னால் அந்த காலத்தில் கருத்துள்ள திரைப்படங்களெல்லாம் நிறைய இருக்குது எனக்கு அதுமாதிரி படங்கள் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் வந்து எந்த ஒரு படமும் வந்து அந்தளவுக்கு தத்துவம் நிறைஞ்ச மாதிரி எந்த படமும் வரதில்லை எல்லாமே வந்து புரிதல் இல்லாத ஒரு படங்களாக மட்டும்தான் இப்போ வருது எனக்கு பிடிச்ச திரைப்பட படங்களென்னு எதுவுமுன்னு பிடிக்கலைன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் எடுக்கிற படங்கள் மட்டுமே இருக்குது எனக்கு பிடித்த நடிகர் வந்து விஜய் எனக்கு பிடித்த நடிகை வந்து நயன்தாரா அவங்க நடிக்கிற நிறைய படங்களை நான் ரசிப்பேன் அவங்க நடிக்கிற நிறைய படங்களும் எனக்கு பிடிக்கும் எனக்கு வந்து ஏஆர் ரகுமான் ம்யூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும் அ அவு அவங்க போடுகிற ட்யூனு அவங்க பேசுகிற அந்த வாக்கியங்களுக்கு உண்டான அர்த்தங்களோட அந்த பாடல்கள் வந்து நிறைய வரும் அதனாலயே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏஆர் ரகுமான் ம்யூசிக்கும் அந்த இசை எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏஆர் ரகுமான் இசையைதான் நான் அதிகமாக விரும்பி கேட்பேன் அந்தக்காலத்தில் வந்து நடுத்தர படங்களென்னு சொல்லப்போனால் நிறைய படங்கள் நல்ல கருத்துள்ள படங்களும் இ இருக்குது எனக்கு அதிகப்படியான பாடல்கள் வந்து பிடிக்கிறதுன்னால் அந்த நடுத்தரமான நிறைந்த பாடல்கள் மட்டும் அந்த மெலோடியாக மெலோடிஸு பாடல்கள் மட்டும்தான் எனக்கு அதிகமாக பிடிக்கும் ஆமாம் அந்த பாடல்களெல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து மன நிம்மதியும் கொடுக்கும் அதிகமாக நான் ரசித்து கேட்பேன் அந்த பாடல்களையெல்லாம் அந்த மனது நிம்மதி அடைகிறக்கு வேண்டியே நான் அதிகமாக அந்த இசையை கேட்பேன் அந்த பாடல்களை வந்து அதிகமாக நான் வாய்விட்டு கூட நான் பாடியிருக்குறேன் அந்தளவுக்கு நான் நிறையா நடுத்தர பாடல்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் அந்த மெலோடி இசையில் வர அந்த பாடல்களை தான் எனக்கு அதிகமான பிடிக்கும் நானும் அந்த எனக்கு அந்த நான் தொண்ணூறுகளில் வர படங்கள் தான் வந்து எனக்கு ரொம்ப மிக ரொம்ப பிடித்த படங்களாக இருக்குது இப்போ வர படங்கள் எல்லாமே வந்து ஒரு மனதுக்கு ஒரு பிடிக்காத ஒரு படங்களாக மட்டும்தான் எனக்கு இருக்குது இது இந்திய திரையுலகத்தில் வந்து அந்தக்காலத்தில் இருந்த படங்களும் சரி இந்தக்காலத்தில் இருக்கிற படங்களும் சரி நிறைய படங்களை வந்து அவங்க வெளியில் கொண்டுட்டு வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அந்த படங்களை வந்து நம்ம ரசிக்கிற விதம் இருக்கிறப்போ நம்ம என்ன செய்ய முடியும் அந்த ரசனைகள் மிகுந்த படங்களாக நான் யோசிக்கிறது என்னவான்னால் அந்த நயன் தொண்ணூறுகளில் வர அந்த நினைவு படங்கள் மட்டுமே எனக்குள்ளே இருக்கிற அந்த படங்கள்